ஹலோ சொல்லுங்கள் மேடம் சரி மேடம் சரி மேடம் நீங்கள் எந்த இடத்துல வேலை பார்க்குறீங்க என்ன பண்ணிகிட்ருக்கீங்க சரி மேடம் உங்களுக்கு எவ்வளோ லேண்டு தேவைப்படுது உங்களுக்கு வந்து மெயின்னு நீங்கள் ஒரு லேண்டு வாங்குணும்னால் எப்படி பார்த்திங்கன்னா க்ரௌண்ட் ஃப்ளோர்ல தண்ணி நல்ல தண்ணியாக இருக்கான்னு நம்ம ஃபஸ்ட்டு அதை டெஸ்ட் பண்ணும் அதை டெஸ்ட் பண்ணிட்டு நம்ம வாங்குனோம்னால் எத்தனை க்ரௌண்டு உங்களுக்கு தேவைப்படுது ம் ம் மெயின் நமக்கு வந்து தண்ணி தான் தண்ணி எத்தனை அடியில இருக்குது அப்படிங்கறத க கணக்கு பண்ணிக்கிட்டு தான் நம்ம வந்து எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு உங்களுக்கு தேவைப்படுதோ அத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு வாங்கி தரேன் எவ்வளோ கம்மியாக வாங்கி தரணுமோ வாங்கி தரேன் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு வந்து மூவாயிரத்தி அறுநூத்தம்பது ரூபா சொல்கிறாங்க நம்ம ம் ஒரு ஸ்கொயர் ஃபீட் மட்டும் ஏன்னா கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் சொல்கிறிங்கள்ல அந்த ஏரியா அதுக்கு பின் அதுக்கு பின்னாடி போனிங்கன்னால் கொஞ்சம் ஒரு ஐந்நூறு அறுநூறு அப்படியே கம்மியாகும் ம் அதனால நமக்கு வந்து மெயின்னு வந்து அந்த தண்ணி மட்டும் தான் ம் ஆஹான் ரோட்டோரம் தான் மெயின் ரோடு நாகூரு டூ நாகப்பட்டினம் மேம் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் நான் சொல்கிற இடம் மேம் ஈவினிங் வரலாம் ஆல்ரெடி கையில தான் இருக்காங்கள் பார்ட்டி அவங்க ரிட்டைர் ஆகிட்டு வெளில போப்போகிறாங்க கொடுக்குற மாதிரி சொல்லிருக்காங்கள் நீங்கள் வந்து நேரடியாக பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் பேசிப்பேன் என்னைக்குங்க என்னைக்கு வர்றிங்க இப்பவே வந்தாலும் ஓகே

சரி நீங்கள் வாங்க எந்த இடத்துல நான் இருப்பேன் கலெக்டர் ஆஃபீஸ் எதுக்கே நிப்